தற்காப்பு கலையில் எனக்கு பிடிச்ச பெண் அப்படின்னா யாருனால் நிறைய பெண்கள் வந்துவிட்டு இதில் நிறைய வழிகாட்டியா இருக்காங்க அந்த அப்போ இருந்தவங்களாம் நிறையா பண்ணியிருக்காங்க நெற நிறையா படிச்சுருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது புக்கில் அதெல்லாம் பார்த்து நிறையா இது பண்ணியிருக்கேன் பிவி சிந்து இந்த மாதிரி அவங்க நிறையா இதுலெல்லாம் கலந்துக்கிட்டு நிறையா வின் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் வந்து படிச்சுருக்கேன் ஸ்கூல் புக்கில் எனக்கு வழிகாட்டியா யார் இருக்காங்க அப்படின்னா தற்காப்பு கலைகளில் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது எனக்கு அந்தளவுக்கு அதிலெல்லாம் இன்டர்ஸ்ட் இல்லை ஸோ அதனாலே எனக்கு அதை பற்றி கொஞ்சம் அவ்வளோக்கா தெரிஞ்சுக்கல தற்காப்பு கலைகளில் ஊக்கப்படுத்துவது தாக்க அந்த என்னது தாக்கத்தை ஏற்படுத்தியவளை காட்டுங்கள் அப்டின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு சுத்தமாக அதை பற்றி தெரியாது அதனால் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்